ஹலோ சையத் தந்தன் ஃப்ரூட்ஸ் சையத் தந்தன் ஃப்ரூட்ஸ் தானே ப்ரோ உங்கள் இதில் எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது தானே ப்ரோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குது தானே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும்

உங்களுக்கு எல உங்கள்ட்ட எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குது தானே ப்ரோ ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்துன வந்து இப்போ வீட்டில ஃபங்க்ஷன் ப்ரோ அதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் இப்போ நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்ட்ருந்தேன் ப்ரோ உங்கள்ட்ட ஆப்பிள் பலாப்பலம் இது ரெண்டுமே இருக்குது தானே ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு எல்லாமேலாம் வேணாம் ப்ரோ எனக்கு ரெண்டே இது மட்டும் தான் வேணும் ஆப்பிளும் பலாப்பலமும் வேணும் ப்ரோ ஆ ஆ ஓ ஏ எவ் இல்லை ப்ரோ எனக்கு ஆப்பிள் வந் ஆ ஆப்பிள் வந்து ஒரு த்ரீ கேஜ் போட்டுக்கொங்க பலாப்பலம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜ் போட்டுக்கோங்க எவ்வளோ ப்ரோ வருது ஆ எஸ் ப்ரோ கேஜி தான் ப்ரோ டன் கணக்குலாம் நம்ம ஒன்றும் ச இது சேல் பண்றதில்லை ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எனக்கு நமக்கு நார்மல் ஆப்பிளே கொடுத்துருங்க ப்ரோ அடுத்து பலாப்பலம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கே கேஜ் கொடுத்துருங்க ப்ரோ ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ நீங்கள் ப பழத்து சைஸை வச்சி இது பண்ணுங்கள் நான் உங்கள் கடை எங்கே ப்ரோ இருக்குது ஓகே ப்ரோ நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் நான் வந்து வாங்க்கிறேன் உங்களுக்கு அமௌண்ட் இது ப ஜிபே பண்ணிவிட்றேன் ப்ரோ ஓக் ஓகே ப்ரோ